ஹலோ சார் நான் மயிலாடுதுறைலேருந்து பேசுகிறேன் ம் ஆமாம் சார் இதுமாரி ஃபுட்டு ஆர்டரு பண்ணணும் ம் ஆமாங்க சார் எ எந்த ஆப் ஆர்டரு ப எந்த கடைக்கு ஆர்டரு பண்ணிணாலும் மழை பெய்யுது அதனாலே எல்லோரும் யோசிக்கிறாங்க சார் ம் ஆமாங்க சார் இல்லை சார் புரியுது பட்டு வீட்டில் யாரும் இல்லை சார் இப்போ தனியாக இருக்கேன் அதனால் ஃபுட்டு பிரிப்பேர் பண்ண முடில்ல ஆமாம் சார் கோச்சிக்காமல் கிடைக்குமா சார் இல்லை சார் எக்ஸ்ட்ரா பேமண்ட்டு கூடம் பே பண்ணுறேன் சார் இல்ல இல்லை புரியுது சார் அது மழை பெய்யுதுனு நிறையா ஃபு டெலிவரி பாய் யாரும் இல்லன்னு புரியுது சார் பட் இருந்தாலும் ஆமாம் சார் கொஞ்சம் தேவைப்படுது சார் சரிங்க சார் சரிங்க சார் நன்றி சார் தேங்க்யூ சார்